ஹோட்டலுக்கு வெளில போனால் விரும்பி எனக்கு பிடிச்ச சாப்பாடு சாம்பார் சாதம் நெய் தோசை ஊத்தப்பம் ரொம்ப பிடிக்கும் விரும்பி ரொம்ப சாப்பிட்றது தயிர் வடை அப்புறம் பிரியாணியெலாம் பிடிக்கும் ஆனால் வெளில நாங்கள் சாப்பிட மாட்டோம் ரொம்ப பிடிச்சது வந்து நெய் தோசை ரொம்ப பிடிக்கும் பரோட்டா பிடிக்கும் வந்து அப்புறம் வந்து நைட்டில் என்ன சப்பாத்தி சாபபிடுவோம் வெளில போனால் சாம்பார் சாதம் பிடிக்கும் வெளில போனால் அதுதான் சாப்பிட்ணும் மத்த சாப்பாடை சாம்பார் சாதம் பெஸ்ட்டு அதுதான் சாப்பிட்டாவணும் அது ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தி பிடிக்கும் பூரி இந்த மாதிரி நல்ல ஹோட்டலாக இருந்தால் பிடிக்கும் சாப்பிடுவோம் அப்புறம் இந்த பீசா கீசாலாம் இந்த மாதிரி நம்ம சின்ன ஊருங்கள்லாம் ரொம்ப நல்லா கிடைக்காது வெளியில போனோம்ன்னா சென்னை இந்த மாதிரி பேங்களூர் இப்படி போனால் நல்லா நல்லா நல்லா இருக்கும் சுவையாக இருக்கும் அதனால் அங்கே போனோம்ன்னா இந்த பீசாலாம் சாப்பிடுவோம்